இருவத்தியேழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு இருவத்தியாறு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு பத்து பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது பதினான்கு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு ஏழு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது